உங்கள் பகுதியில் பேசப்படும் முக்கிய பேச்சு வழக்குகள் மொழிகள் யாவை எங்கள் பகுதிகளில் வந்து பேச கூடிய மொழி வந்து தொண்ணூற்றி எண்பது சதவீதம் வந்து தமிழ் தான் தொண்ணூற்றி ஒன்பது மட்டுமல்லாம தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி எண்பது வகையாக வந்து பர்சென்டேஜ் வந்து தமிழ் தான் பேசுகிறாங்க வேலை கல்வி நோக்கங்களுக்காக மக்கள் அதிக மொழிகளை கற்று கொள்கிறார்களா அப்படின்னா அந்த நைன்டி நயன் பாயிண்ட் ஒன் பர்சென்டேஜில் உள்ள பேலன்ஸ் ஒன் பர்சென்டேஜ் இப்போ சின்ன வயசுல எனக்கும் வந்து எங்கள் அம்மா வந்து ஹிந்தி கிளாஸ் வந்து அனுப்புனாங்கள் அப்போலாம் எனக்கு வந்து ஹிந்தி படிக்க எதுலையும் எனக்கு ஆர்வம் இல்லை அது இல்லாமல் காலைல எழுந்திரிக்கணும் அதுக்காகவே நான் அந்த கிளாஸ் வந்து அவாய்ட் பண்ண இருந்தாலும் எங்கள் அக்காலாம் வந்து ஹிந்தி கிளாஸ் போயிருக்காங்க அந்த ஃபஸ்ட்டு இது முடிச்சிருக்காங்கள் ஓகேவா அது மட்டும் இல்லாம இது வந்து ஆர்வத்தின் மிகுதியால் கற்று கொள்வது மட்டுமல்லாமல் சில ஆங்கில வழி கல்விகள் இருக்கு இல்லையா இந்த பிரைவேட் ஸ்கூல் இருக்குது இல்லையா மெட்ரிக்குலேஷன் அந்த ஸ்கூலில் வந்து ஒரு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இல்லை எய்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஹிந்தியை வந்து ஒரு பாடப்பகுதியாக வந்து அதில் வந்து வச்சுருக்காங்க அது எந்த விதத்தில் சரி அப்படிங்குறது வந்து எனக்கு தெரியல இருந்தாலும் அந்த மொழியை வைத்திருக்காங்க சின்ன சின்ன அந்த ஆனால் ஆவன்னா அந்த அந்த போல சிறு சிறு இதுகளும் சின்ன சின்ன வேர்டுகளும் வந்து எய்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அதுக்குனு தனி ஆசிரியர்கள் வைத்து சொல்லி கொடுத்து வருகின்றனர் அதனால வந்து அந்த ஒரு பர்சென்டேஜ் வந்து அதுலேயும் வந்து மாணவர்கள் முதல்ல ஒரு வெறுப்போட தான் படிக்கிறாங்க ஒரு ஆர்வத்தாலயோ வந்து கத்துக்குள்ள இந்த சப்ஜெக்ட் இருக்குது பாஸ் ஆகணும் அப்படிங்குற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இந்த ஹிந்திய வந்து கற்றுக்குறாங்க மேலும் ஆங்கிலம் ஆங்கிலம் என்பது அனைத்து பள்ளிகளிலும் ஆங்கிலம் மட்டும் ஆங்கிலத்தில் இருக்கும் இந்த இங்கிலீஸ் மீடியத்தில் பார்த்திங்கன்னா தமிழை தவிர மற்ற அனைத்து சப்ஜெட்டுமே வந்து ஆங்கிலத்தில் இருக்கும் ஓகேவா அதனால் ஆங்கிலத்திலும் ஓரளவு ஓரளவுக்கு ஒரு அந்த அளவுக்கு பேசுவாங்கள் அப்படின்னா கிடையாது ஒரு ஓரளவுக்கு ஆங்கிலத்தை வந்து பேசுகிறார்கள் அப்படிங்குறது ஒரு இது அது ஆங்கிலம் என்பது ஒரு காமனான லாங்க்வேஜ் இல்லையா அதனால வந்து அப்படி பேசுபவர்கள் ஒரு குறைந்த அளவில் தான் காணப்படுகிறார்கள் ஓகேவா தமிழை பேசுற அளவுக்கு மெஜாரட்டி வந்து அந்தந்த ரிலிஜியனில் உள்ளவங்க அந்தந்த லாங்க்வேஜ் தான் பேசுவாங்கள் அதர் லாங்க்வேஜ் வந்து பேசுகிறது வந்து ரொம்ப ரேர் அந்தமாதிரி இங்கிலீஷ் வந்து ஆனால் காமனா எல்லா இடத்துலியுமே வந்து பொதுவாக பேச கூடிய ஒரு விஷயம் இப்போ நான் எனக்கு ஆஃபீஸில் போனால் ஓரளவுக்கு ஒரு ஓரளவுக்கு வந்து இங்கிலீஸ் நாலேஜ் இருக்கணும் இங்கிலீஷ் பேசிருக்கணும் பேசணும் ஓகேவா அதே வீட்டுக்கு வந்தாலோ இல்லை அது வந்து அந்த லாங்க்வேஜ் பேசுணுங்குறது அவசியம் கிடையாது அதனால வந்து தாய்மொழியை தான் அவங்கவுங்க ரிலிஜியன்க்கு அவங்கவுங்க தாய்மொழியை தான் வந்து அவங்க வந்து பெரும்பான்மயாக வந்து லைக் பண்ணுவாங்கள் ஓகேவா அதனால் மக்கள் வந்து ஒரு இன்ட்ரஸ்டா பெய்ட்டு ஒரு லாங்க்வேஜ கத்துக்குறாங்க அப்படின்னா வந்து கிடையவே கிடையாது ஏதாவது ஒரு சிலர் மட்டும் வந்து இந்த பேங்க் எக்ஸாம் எழுதபோதும் இல்லை ஒரு வந்து ரயில்வே வேலை கிடைக்கும் அந்தமாரி நினைக்குறவங்க வந்து எக்ஸ்ட்டா ஒரு லாங்க்வேஜ் கற்று வச்சிக்கலாம் அது நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஒர்க் வந்து அந்த சைடு போட்டால் கூட நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்குறதுனால மட்டும்தான் அதை வந்து கற்றுக்குறாங்க இளைஞர்கள் வந்து தங்கள் தாய்மொழியில் பேசுவதை விரும்பிருகிறாள் விரும்பி பெருமையாக நினைக்கிறார்களா கண்டிப்பாக வந்து தமிழர் தமிழில் உள்ள இளைஞர்கள் வந்து அவங்க தாய்மொழியில் பேசுவதுதான் பெருமனு நினைக்கிறாங்க ஒரு சில இடங்களில் வந்து அவங்களுக்கு வந்து ஆங்கிலம் தெரியல என வருத்தப்பட்டாலும் அவர்கள் தமிழ் மொழியை வந்து நமக்கு தெரிஞ்ச தமிழன் தான பேசுவோமே நம்ம தமிழா இருக்கோமேனு அவங்க எந்த ஒரு இடத்துலியும் வந்து நினைக்க போகிறதில்ல அது ஒரு சில பேரு வந்து கூட அப்படி நினைக்கிலான் ஆனால் அவர் அவர்கள் மொழியே அவர்கள் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான வந்து பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து அதாவது மொழிகளில் எல்லாம் தலைசிறந்தது வந்து தமிழ் என்றே சொல்லி இருக்கிறார் ஓகேவா என்னதான் பல லாங்க்வேஜ் இருந்தாலும் மனிதனுடைய அத்தனை நயம் அத்தனை செயல்களையும் ஓகேவா அத்தனை செயல்களையும் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் ஆயிரத்தி மூவாயிரத்தி முன்னூற்றி முப்பது குறளில் வந்து அவ்வளோ அழகாக திருவள்ளுவர் சொல்லி இருக்காருனா அது வந்து தாய்மொழியில் தமிழ் தான அந்த தமிழ் திருக்குறளை வந்து பல மொழிகளில் வந்து வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க ஜியு போப் வந்து ஆங்கிலத்தில் முதல் முறையா வந்து இந்த திருக்குறள் வந்து மொழி மொழி பெயர்த்தார் அல்லவா அதுபோல தமிழில் மட்டும்தான் இந்த ஒரு பழமையான விஷயங்கள் வந்து அதிகமாக இருக்கு ஓகேவா எடுத்துக்காட்டா நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு ஆராய்ச்சியில் கிடைக்குமானு பார்த்திங்கன்னா பல ஆண்டுகளு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள வந்து சிலைகளிலயோ இல்லை ஒரு ஒரு தங்க தகடுகளிலையோ வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழிதான் பொறிக்கப்பட்டு இருக்குது ஓகேவா அஙகே வந்து சமஸ்கிருதமோ இல்லை ஹிந்தியோ இல்லை வேற எதுவும் கண்டு பிடிக்க படவில்லைங்குறதும் ஒரு முக்கியமான ஒரு விஷயோம் இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது அல்லவா இத்தனை வளர்ச்சிகள் நம்ம அடைந்து அடைந்து விட்டோம் அல்லவா இருந்த போதும் தமிழ் மொழி மட்டுமே தமிழ் மொழியில் மட்டுமே இவ்வாறு இவ்வாறு பல விஷயங்கள வந்து நம்ம காணமுடியும் அதுங்குறது உங்கள் எல்லோருக்கும் ஒரு பெரிய விஷயம் தான் ஏன்னா இதுவரைக்கும் நீங்கள் எத்தனயோ நியூஸ்லயோ எத்தனையோ விஷயத்தில் பார்த்துருக்கலாம் அது போல தமிழ் மொழிக்கு கிடைத்த வரலாறு போல எந்த ஒரு பழமையான விஷயம் பழையம பழமையான விஷியன்கள் வேற எந்த ஒரு மொழியிலயுமே கிடைக்கல ஓகேவா அதுதான் சொல்கிறாங்க மொழிகளுக்கு எல்லாம் மூத்தமொழி தமிழ் மொழி ஓகேவா அதுக்கு பாரதியார் பாரதிதாசன்லாம் அவ்வளோ ஒரு பாடல்கள வந்து பாடுனாங்கள் செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பம் தேன்வந்து பாயுது காதுனிலே அப்படிங்குற விஷயத்தலாம் வந்து அவ்வளோ ஒரு செந்தமிழ் நாடென்ற பேச்சினிலே வந்து தேன் வந்து பாயுது காதினிலே அப்படி ஒரு லிரிக்ஸ்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு இதாக இருக்கும் இல்லையா அதுபோல தமிழ்தான் அனைத்து மொழிகளுக்குமே ஒரு மூத்த மொழி என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படியா பட்ட தமிழ் மொழி பேசுவதில் அந்த இளைஞர்கள் வந்து பெருமை படுகிறார்களே தவிர ஒரு பொழுதும் தமிழை பேசுகிறோம் தமிழ் நம் தாய்மொழியாக அமைந்து விட்டது என்று வருத்தப்படுவது நிச்சயமாக கிடையாது அது போல சம்பவங்களும் எனக்கும் வந்து கிடையாது எனது நண்பர்கள் வட்டாரத்திலும் அது போன்று எந்த விதத்திலும் கிடையாது ஏனென்றால் தமிழ் மொழிக்கு அவ்வளவு மிக மிக மிக பெருமைகள் இருக்கின்றனர் ஓகேவா தமிழில் மட்டும் தான் அதன் சிறப்பு தலைகீழா பார்த்தா கூட தமிழ்ங்குற வேர்டு வந்து தெரியுற மாதிரி இருக்கும் ஓகேவா தமிழ் வந்து நம்ம நீயா நானால கூட ஒரு மொழி ஒரு இது வச்சாங்க எப்படின்னா தமிழ் மொழி பேச விரும்புவர்களும் அதை விரும்பாதவர்களும் அப்படிங்குறப்போ ஒரு இளைஞர் வந்து தத்து தாதுதி அப்படின்ற ஒரு ஒரு ஒரு இதை சொல்லுவாங்கள் அது கேட்கும் போது அவ்வளோ ஒரு இதாக இருக்கும் அதுமட்டும் இல்லாமல் தற்போது உள்ள இளைஞர்கள் அந்த கட்சி சார்பாக சீமான் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து தமிழ் தமிழ் தமிழ் தமிழ் தமிழர்கள் அப்படின்ட்டு தமிழை பற்றி மேலும் மேலும் மேலும் மேலும் மேலும் பேசி அந்த வீடியோக்களை வந்து நாம் பார்க்கின்ற போது நமக்கு தமிழ் மீது இன்னும் பற்றும் ஒரு வெறியும் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லலாம் இப்போது பார்த்திங்கன்னா எங் ஜெனரேஷன் பார்த்திங்ன்னா யாருக்கு சப்போர்ட் அப்படின்னு பார்த்திங்ன்னா ஒரு நையன்ட்டி பர்சென்ட்டேஜ் வந்து சீமான் தான் அவர் சொல்கிற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் தமிழை பற்றி அவர் பேசுகிறதுனால அந்த தமிழ் மொழியின் மீது அவரு ஆர்வம் கொண்டு தமிழில் உள்ள அனைத்தையும் தெளிவாக விளக்குவது மூலமாக இளைஞர்களுக்கு வந்து சீமான பிடிச்சிருக்கு சீமான் பேசுகின்ற தமிழை பிடித்திருக்கு சீமான் கூற கூடிய தமிழ் கருத்துக்களும் அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு ஆகையால் ஒரு தமிழ் என்பது ஒரு அனைத்து மொழிகளிற்க்கும் ஒரு தலைசிறந்த ஒரு சொல் ஓகேவா தமிழில் இருந்து தான் ஹிந்தி மலையாளம் கன்னடம் உருது அத போன்ற சிறு சிறு மொழிகள் வந்து பிரிஞ்சிது அதுபோல கலைஞர் வந்து செம்மொழியான செம்மொழி தமிழ் செம்மொழி அந்த பாடல் கூட வந்துருக்கும் அதாவது தமிழில் வந்து உயர்தனி செம்மொழியா வந்து அறிவித்தாங்க அதற்கு பா ஏஆர் ரகுமான் போன்ற அனைத்து முன்னனி பாடகர்களும் பாடி ஒரு பாடலும் வந்து வெளியிற்றுப்பாங்கள் அது ஏதாவது ஒரு தமிழ் வந்து உயிர் மூச்சாக கருதி வாழ்ந்தவர்கள் வந்து நம்ம இதில் வந்து அதிகம் ஆகயாக தமிழுக்கு வந்து வரலாறு ஏக ஏராளமாக உள்ளது தமிழ்க்கு வரலாறு என்று எடுத்து கொண்டா அது ஏராளமாக உள்ளது அன்றைய காலம் தொட்டு இன்றைய வரைக்கும் வந்து தமிழை வந்து உயிராக நேசிக்கின்ற எண் அற்ற பேர் இருக்காங்கள் அதனால் தமிழுக்கு எவ்வளோ வரலாறு இருக்கின்ற பொழுது தமிழுக்கு இவ்வளோ ஒரு வளர்ச்சி இருக்கின்றர் பொழுது தமிழை எப்போதுமே பெருமையாக நினைப்பவர்களை தவிர அதை ஒரு ஒரு பொழுதும் வந்து நம்ம தமிழை தாழ்மையா நினைக்க மாட்டாங்கள்